என் பையன் வந்து சென்னைக்குக் கூப்பிட்டு போனான் சினிமாவுக்கு அண்ணாத்த படத்துக்கு ரஜினி படத்துக்கு கூப்பிட்டு போனான் நாங்கள் எங்கள் காலத்தில் பார்த்திங்கனா மண்தான் இருக்கும் மண்ணில்தான் மண்ணை குவித்துட்டு அது மேலே உகாருவோம் அந்த தேட்ரிதான் அதுமாரி பார்த்துருக்கோம் மிஞ்சி போனால் அங்கே என்ன டீ கிடைக்கும் இல்லை பாப்கான் கிடைக்கும் இவன் பிவிஆரில் கூ கூப்பிட்டு போயிட்டு பயங்கர ஏசி சேர்யெல்லாம் பயங்கரமாக இருக்குது பெரிய பெரிய விஐபிகள் தான் அங்க பார்க்க முடியுது சாதாரணமான மக்களையே அங்கே பார்க்க முடியல அங்கே எல்லாமே எது தொட்டாலும் காஸ்லி தான் ஐஸ்க்ரீம்லேருந்து என்ன தேவையோ எல்லாமே கிடைக்குது அந்த இடத்துல எல்லாம் பயங்கர ரேட்டு நம்மளாம் நம் ஒரு அடித்தட்டு மக்கள்லாம் போய் உள்ளே போய் வாங்கி சாப்பிடவே முடியாது அதுக்கு நல்லா சம்பாதிக்கிறவங்களும் பணம் வச்சிருக்கிறவங்களும் தான் அந்த தேட்ரிலாம் போய் பார்க்க பார்க்கமுடியும் அதெல்லாம் வாங்கி சாப்பிடமுடியும் ஏழ்மையாக இருக்கிற மக்கள்லாம் போய் வாங்கி சாப்பிடவே முடியாது அதைஏன்டா திட்டிகிட்டே வந்தேன் நான் ஏன்டா இங்கே கூப்பிட்டு வந்த அப்படின்னு நல்லா இருந்துச்சு ஆனால் படம் நல்லா இருந்துச்சு பார்த்துட்டு வந்தோம்